சமையல் படிக்கணுன்னா வீட்டிலையே அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கறத படிச்சாலே போதும் அதிலையே அறுசுவை உணவுனு நல்லா வருது நாங்களெலாம் அப்படி தான் படித்தோம் அந்த காலத்துலிருந்து இந்த காலத்து வரைக்கும் நாங்களெலாம் அப்படி தான் படித்தோம் இப்பெல்லாம் புதுசு புதுசாக வந்திருக்குது இந்த பாஸ்ட் ஃபுட்டு அந்த ரைஸு இந்த ரைஸு ஏதேதோ வந்திருக்கு அது தான் இப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்கிது அது பிடிக்கிறது படிக்கிறதுக்கு ஸ்கூல் ப அங்கே ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை எங்களையே கேட்டாலும் நாங்களே சொல்லிக் கொடுப்போம் நாங்களே எல்லாம் செஞ்சு கொடுப்போம்